நடனம் அப்படி அப் என்ற ஒரு வார்தைக்கு வந்து ஆண்பல் ஆண்பால் பெண்பால் வேறுபாடு பார்க்கக்கூடாது அப்டின்றதை இந்த முதல் நோக்கமாக இருக்கும் அப்படி பார்க்குறப்போ பெண்களுக்கு அப்படினு பார்க்குறப்போ அவ்வளவா எந்த ஒரு வீட்டுலேயும் சரி எந்த ஒரு சமூகமும் சரி இதை பண்ணவே பண்ணாதே அப்படினு சொல்கிற அளவுக்கு நம்ம சமூகம் ஒன்றும் மாற கிடையாது பட் இருந்தாலும் சில இன்னொரு சில குடும்பங்கள் வந்து நீ இங்கே போகக்கூடாது நீ அதை பண்ணக்கூடாது இதை பண்ணக்கூடாது சொல்கிறக்கூடிய சம்பவம் வந்து நட நடந்துக்கிட்டு தான் இருக்குது அது இப்போவும் அப்படி தான் இருக்குது அப்படின்றது தான் ஒரு ஆச்சிரியமான விஷயம் அப்படி இருக்கிறப்போ அதை வந்து ஒரு பெண் எப்படி த மீறி வராங்க அப்படினு பார்த்தோம்னா அது அவங்க அவங்க கையில் தான் இருக்குதுனு நான் சொல்லுவன் இப்போ ஒருத்தருக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு அப்படினா அது எனக்கு பிடிச்சிருக்குன்னு வெளிப்படுத்துறதுக்கு இங்கே சில பேர் பயந்துகிட்டு இருக்கறப்போ நம்மளுக்கு ஒரு விஷயம் பிடிச்சா அதை எப்படி பண்ணுறதுக்கு மற்றவங்க எப்படி சப்போர்ட் பண்ணுவாங்கனு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு முட்டாள் தனமாக இருக்குது ஸோ பெண்கள் வந்து எப்படி இந்த நடன துறையில் பிரச்சனைகள் சம் சம்பாதிக்குறாங் சமாளிக்கிறாங்க அப்படின்றதா பார்த்த அவங்க ஒர்க் பண்ணுற ஏரியாவாக இருக்கட்டும் அவங்க அவங்க சுற்றி இருக்க ஆட்களாக இருக்கட்டும் அவங்களுக்கு அது அவங்க வந்து எப்படி அந்த சுட்டுவேஷன் ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்ற விதத்தில் தான் முக்காவாசியான விஷயம் இருக்குது இப்போ நம்ம இந்த கலை அப்படின்றதை பார்த்துட்டோம்னா நடனம் அப்படின்றதை விட்டுட்டு தவிர வேறு நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ பெண்கள் எல்லாம் ஒரு எல்லாம் ஸ்டேட்லேயுமே எல்லாம் கேட்டகிரிலேயுமே வேலை செஞ்சிட்டு தான் இருக்காங்க அவங்களோடய சாதனைகள் வந்து பல மடங்கு வளர்ந்துட்டு தான் இருக்குது அப்படி இருக்கப்போது இந்த சமூகம் அப்படின்றது வந்து அதுக்கு உறுதுணையாக இருந்து இருக்க இருக்கணும் அப்படின்றது தான் வந்து என்னோடய நோக்கமாக இருக்குது இப்போது சப்போஸ் நம்ம அவங்க வந்து சில விஷயம் தவிர்தலாக செய்கிறங்க இல்லை அவங்களுக்கு அது பிடிக்கலை அப்படின்றபோது அதை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுறது இல்லை ஃபஸ்ட்டு கவர்மெண்ட்டுக்கு இல்லை பக்க தெரிஞ்சவங்களுக்கு சொல்கிறது வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் ஸோ தட் அவங்க வந்து எந்த ஒரு தவறான நோக்கத்துக்கு உள்ளாகமாட்டாங்க இப்போ நம்ம கலை அப்படின்றது எல்லாத்துக்கும் சமம் தான் அது ஆண்பால் பெண்பால் அப்படின்ற ஒரு வேறியேஷன் நம்ம பார்க்கக்கூடாது அப்படி பெண்கள் அப்படின்ற பார்க்குறப்போ அவங்களுக்கு பிரச்சனை வர தான் செய்யும் அதை எப்படி பேஸ் பண்ணுறது அப்படின்றதுக்கான அவார்னஸ் இந்த கவர்மெண்ட் தரலாம் அப்படின்றது தான் என்னோடய நோக்கம்